உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள எத்தனை வீடுகள் ஹோம் ஸ்டே சேவையை வழங்குகின்றன அப்படின்னா எங்கள் சுற்றுப்புறத்தில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சி வீடு வந்து ஹோம் ஸ்டே சேவைகளை வழங்குகின்றன சுற்றுலாப்பயணிகள் இதுவரைக்கும் வந்தவங்க எல்லோருமே யாரையும் கொறை சொல்லிட்டு போன அளவுக்கு இருந்தது இல்லை எங்கள் சுற்றுப்புறத்தை சுற்றி இருக்கிற வீட்டுல எல்லா வசதியும் உண்டு எல்லாம் நல்லா பண்ணிக் கொடுப்பாங்க என்ன தேவையோ கேட்டால் அவங்க பண்ணிக் கொடுப்பாங்க முடிஞ்சால் முடியலை அப்படினா யாருட்டயாவது சொல்லியாவது பண்ண சொல்லிடுவாங்க கண்டிப்பாக யாரும் கொறை சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்க மாட்டாங்க சுற்றுலாப் பயணிகள் தங்க வசதி செய்து தருவதால் அவை என்னென்ன சவால்களைச் சந்திக்கின்றன அப்படின்னா நாங்கள் வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து எங்கள்கிட்ட கேட்கும் போது நாங்கள் வந்து அவங்களுக்கு எங்களை வந்து வீடு கேக்கிறாங்க அவங்க நாங்கள் வந்து வீடு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு புரூஃப் வாங்கிகிட்டுதான் நாங்கள் வந்து வீடு கொடுப்போம் ஒருத்தவங்க இந்தமாதிரி கப்புள்ஸோ இல்லை வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு தாலி கட்டாதவங்க அந்தமாதிரி அண்ண தங்கச்சி இந்தமாதிரி வந்தால் அண்ணன் தங்கச்சியும் வருவாங்க ஆனால் வந்து எங்களுக்கு பாக்கும் போது கப்புள்ஸாக தெரிஞ்சாலோ இல்லை அவங்க கப்புள்ஸாகவே உண்மையாக வந்திருக்காங்களான்னு கேக்கும் போது இந்தமாதிரி வீட்டில் உள்ள அண்ணன் தங்கச்சின்னு சொல்வாங்க அப்படி இல்லேன்னா ரிலேஷன்னு சொல்வாங்க இந்தமாதிரி சொல்லிவிட்டு வந்து தங்கிடுவாங்க ஆனால் எதாவுது ஒரு பிரச்சனை இந்தமாதிரி வீட்டுலேருந்து இந்த பொண்ணும் பையனையும் காணோம் இந்தமாதிரி எதாவுது கண்டுபிடிச்சி வந்து எங்கள்கிட்ட கேட்கும் போதுதான் எங்களுக்கே இந்த விஷயம் வந்து தெரிய வரும் அவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸு வீட்டை விட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்கனா இங்கே நம்மகிட்ட பொய் சொல்லிதான் ரூம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வந்து கேட்டப்பெறகுதான் எங்களுக்கு வந்து தெரியும் இந்தமாதிரி விஷயத்தில் மட்டும்தான் அதுமாதிரி சிலபேர் வந்து சுற்றுலாப்பயணிகள் வரவங்க வந்து டிரிங்க்ஸ் அடிக்கும் போது அந்த பாட்டில அப்படியே போட்டு போகிறது பெட்ரூமை அந்த ரூமை வந்து அப்படியே கலைச்சி கலைச்சி போட்டுப் போகிறது ஒரு சுத்தமே இல்லாமல் வச்சுக்கிறது சுத்தமே இல்லாமல் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த பாட்டில போட்டு உடச்சி போடுறது அதனால வந்து அந்த வீடுகள் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சேதாரம் பண்றதுனால அந்த இது மட்டும்தான் நாங்க வந்து வீடு குடுக்குறதுனால ஏற்படும் வந்து சவால்